எங்கள் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படீன்னா வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே விவசாயத்தில் ஆர்வம் உண்டு ஏன்னால் எங்களுடைய குடும்பம் வந்துட்டு ஒரு விவசாய குடும்பம் அதில் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க அப்படீன்னா இப்போ வந்துட்டு எங்களோடய வேலைகளை வந்துட்டு நாங்களே வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க பிரிச்சுக்குவோம் இப்போ பார்த்தோம்னா காலையில் வந்துட்டு மல்லிகை பூ நம்ப பறிக்கிறோம் அப்படீன்னு சொன்னாக்கா அதில் வந்துட்டு சில பர்டிகுலர்ராக பெண்க பெண் வேலையாள்களை மட்டும்தான் நம்ம அதில் வந்துட்டு பயன்படுத்துவோம் அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பெண் வே பெண்கள் வந்துட்டு அதில் வந்து ஈடுபடுவாங்க இப்போ பார்த்தோம்னா எங்கள் மாமியார் ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து களை பிடுங்குற வேலை வந்துட்டு இருக்கும் அப்புறம் வந்துட்டு தண்ணி கட்டுகிற மாதிரியான வேலைகளுக்கு வந்துட்டு ஆண் வேலை ஆள்கள் போவாங்க அதில் வந்துட்டு என்னோடய வீட்டுக்காரர் வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுவார்